இப்போ எனக்கு தெரிஞ்ச அரசாங்க திட்டம் எதுனா மதிய உணவு திட்டம் இது வந்து காமராஜரால் கொண்டு கொண்டு வர பட்டது எப்படினா அவர் வந்து ஒரு சும்மா போயிட்டு இருக்கப்ப அந்த ஸ்கூலுக்கு போகாம குழந்தைங்கள்லாம் அந்த தீப்பெட்டி இதில் ஒர்க் பண்ணிகிட்டு ஸ்கூலுக்கே போகமாட்டாங்க அப்போ ஸ்கூல்லாம் இருந்துச்சு ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களை வர சொன்னாக்கூட வர மாட்டாங்க அப்போ இவர் வந்து இது மாதிரி மதிய உணவு போடுகிறேனு சொன்னால் குழந்தைங்கள் வருவாங்கள இதனாலேயாவது குழந்தைகள் வந்து ஸ்கூலில் வந்து பயனடையட்டும் ஒரு ரெண்டு வழியாக அப்படினு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தார் அதனால் ஸ்கூலுக்கு குழந்தைங்க வந்து படிப்புலேயும் கவனத்தை செலுத்துனாங்க சாப்பாடும் அவங்களுக்கு கிடச்சுச்சு அதுக்கப்புறம் இப்போது வந்து அந்த மாற்றமெலாம் நிறைய வந்து சாப்பாட்டை வந்து நீட்டாக சாம்பார் சாதம் முட்டை அது போட்டது இல்லாமல் இப்போ குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க சில பேர் முட்டை சாப்பிட மாட்டாங்க அதனால் முட்டையை வந்து வெரைட்டியாக பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ கொஞ்சக் கொஞ்சமாக ஆட்சி மாற மாற இப்போ வந்து தலைவர்கள் வந்து ஸ்டாலினால் இப்போது வந்து காலை உணவு திட்டம் கொண்டுட்டு கொண்டு வந்துருக்காங்க காலையில் இட்லி பாலு இது மாதிரி குழந்தைங்களுக்கு குடுத்தால் ஹெல்த்தியாக இருப்பாங்க காலையில் போகிற குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர கவனத்தில் சாப்பிடாம வராங்க மயக்கம் போட்டு விழுகிறாங்க இது மாதிரியெலாம் நடக்கக்கூடாதுங்கறதுக்காக இவரோடய ஆட்சியில் இப்படி கொண்டுட்டு வந்துருக்காங்க இதனால் நல்லா குழந்தைங்க வந்து பயனடைகிறாங்க இதனால் எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்கள் சாப்பிடுறது சந்தோஷம் தானே அப்படிங்கிறது